ஹலோ சார் நான் ஆமோன்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஃபுட்டு டெலிவரிக்காக பண்ணி இருந்தேன் ஆனால் வந்து அந்த டெலிவரி இன்னும் என்னோடய கையில் வந்து வந்து சேரவே இல்லை ஆனால் அதுக்கான வந்திடுச்சு அப்படின்றதற்கான மெசேஜ் மட்டும் எனக்கு வந்து வந்துடுச்சு ஆனால் அதுக்கான திங்ஸ் நான் எதுவுமே வந்து கையில வாங்கலை அது என்ன பிராப்ளம்ன்னு தெரியலை அதனால்தான் உங்களுக்கு உங்கள் கிட்ட நான் இதை வந்து ரிப்போர்ட் பண்றேன் இந்த புகாரை வந்து நீங்கள் என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அதை எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தரணும் இதான் என்னோடய கம்ப்ளைன்டு அதை நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கான ஆட்ரை வந்து அனுப்பிச்சு விடுங்க